லாக்டவுன் டைம்மில வீட்டில எல்லாரும் இருந்ததுனால நிறைய ஐட்டம்ஸ் நான் ட்ரை பண்ணன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் அதில் அதிகமாக ட்ரை பண்ணன் டெய்லி ஈவ்னிங் டைம்மில எதோ ஒரு ரெசிப்பி யூடியூப்பில பார்த்து செய்ய ஆரமிச்சேன் ஒரு நாள் ஸ்வீட்ஸ்ஸு இன்னொரு நாள் காரம் அப்படினு மாற்றி மாற்றி ட்ரை பண்ணன் ஒரு நாள் ஈவினிங்கில சீஸ் பிங்கர் ரெசிப்பி ட்ரை பண்ணேன் அப்புறம் இன்னொரு நாள் கோதுமை மாவில் அப்பம் பண்ணேன் அப்புறம் நார்மல் நம்ம வீட்டில இருக்குல இட்லி மாவுலயே யூஸ் பண்ணி அப்பம் ஒரு நாள் செஞ்சேன் அப்புறம் பால்கோவா பால்கோவாலே கடையில் யூஸ் பண்ணுற பால்கோவா ஒரு நாள் அப்புறம் பேட்டி கடையில யூஸ் பண்ணுற பால்கோவா அப்புறம் இன்னொரு நாள் தட்டை அப்புறம் கார போண்டா இனிப்பு போண்டா அப்புறம் கேரட்ல கொழுக்கட்டை அப்புறம் ரின் பகோடா அப்புறம் மீதமான சாதத்தில் எதாவது இந்த லேப்டவர் ரைஸ் ரெசப்பின்னே நிறைய இருக்கு அதில் நிறைய ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணேன் அப்புறம் பிரட்டில யூஸ் பண்ணி பிரெட்டை யூஸ் பண்ணி பிரெட் சில்லிஸ்சு பொட்டட்டோவில ஸ்ப்ரிங் பொட்டேட்டோஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணன்